ஆமாங்க வணக்கம் அண்ணாச்சி சொல்லுங்கள் அண்ணாச்சி

என்ன மாதிரியான புக் வேணும் ராமாயணம் குழந்தைகளுக்கான பலமொழி கதைகள் நீங்கள் கேட்கறது ஆ கதை புத்தகம் ஆ சிறுகதை கொடுத்துட்றேன் சரிங்க அண்ணாச்சி இப்போ இது ரெண்டு மூணு வகையான புத்தகங்களிருக்கு இதில் எழுத்தாளர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் எழுதிருப்பாங்க அதனால் அந்த புத்தகங்களுக்கு தகுந்தமாதிரி விலைகள்ருக்கு உங்களுக்கு எது வேணும்னு நான் பு புத்தகங்களை எடுத்து வெச்சுட்டு ஆ கூப்பிட்றேன் நீங்கள் இப்போ வரீங்களா இல்லது அனுப்பணுமா

ஆகட்டுங்க அனுப்ச்சு வெச்சிடறேன் கடை ப கடை ஆளுங்களை பணியாளர்கள இப்போ புத்தகம் எடுத்து வர சொல்லியிருக்கிறேன் அந்த மூணு வகை புத்தகங்களையும் உங்களுக்கு வாசிக்கிறேன் என்னென்னமாதிரி பேப்பர்ஸெலாம் நல்லா இருக்கும் புத்தகம் எல்லாமே தெளிவாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் குழந்தைகளுக்கு படிக்கக் கூடிய வகையில் நல்லா தெளிவாகவும் பெரிசா எழுத்துகள் இருக்கும் அது புத்தகத்தோடய விலைகளை உங்களுக்கு பேசுகிறேன் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கான பணத்தை நீங்கள் த ஃபோனில் போட்டு விட்டீங்கன்னா ஆ உங்களுக்கு நான் அனுப்ச்சு வெச்சிடறேன் இன்னைக்கி போட்டாச்சுன்னா நாளைக்கு ந நாளைக்கு மறுநாள் வந்துவிடும் அண்ணாச்சி சரிதான ஏற்கனவே நீங்கள் நம்பகிட்ட வந்து வாங்கியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன் உங்கள் குரல் கேட்டமாதிரி இருக்குது ஆகட்டுண்ணே ஆகட்டுண்ணே அது ரேட்டு எல்லாமே பேசிடறேன் அனுப்ச்சு வெச்சுட்றேன் கொஞ்சம் நேரம் கழிச்சி கூப்பிட்றேண்ண ஆமாம் உங்கள் முகவரி கொடுத்துருக்கிங்க பாலமுருகன்தானே நீங்கள் ஆகட்டும் உங்கள் முகவரி ஏற்கனவே இருக்குது உள்ளே நான் பார்த்துட்டு புக்ஸை பார்த்துட்டு என்ன விவரம்னு பார்த்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் வெச்சிடட்டுங்களா ரொம்ப நன்றி அண்ணே வெச்சுட்றேண்ணே